ஹலோ ஹலோ ஹலோ இது சுமதி க்ளினிக்குங்களாங்க என் பெயரு அங்காலேஸ்வரிங்க நான் ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சுகர் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தேங்க ஆ ரிப் ரிப் அங்காலேஸ்வரிங்க

ஆ ம் மேடம் ஆன்சர் என்ன வந்துருக்குன்றது தெரியல என்ன செய்யலாம் சரி வீட்டில் வச்சு கூட போட்டுக்கிறேன் மேடம் இது அது மாத்திர மருந்தில் ஏதாவது சரி பண்ணலாமா

ஆ இன்சுலின் கட்டாயம் போட்டுத்தான் ஆகணுமா ம் சாப்பாடு வேறு ஏதாவது

ஆ சிறு தானியங்கள் என்னென்ன வகைகள் எடுத்துக்கலாம் மேடம்

ம் ம் சரிங்க சரிங்க மேடம் நாளைக்கு வந்து வாங்கிட்டு இன்சுலினும் வாங்கிட்டு போய் நான் வீட்டில் வச்சு போட்டுக்குறேங்க மேடம் தேங்க் யூ மேடம் ம்